நான் சேர்த்தி வச்ச முதல் காய்ன் வந்து பார்த்தம்னா ஃபிஃப்ட்டி பைசா அப்போது வந்து நாங்கள் சின்ன பொண்ணாக இருக்கும் போது அந்த ஃபிஃப்ட்டி பைசாவோடய வால்யூங்கிறது ஃபிஃப்ட்டி பைசா தான் பட் இப்போது அப்படிங்கில நாம் அந்த நாணயங்களை வந்து கண்ணில் கூட பார்க்க முடியல ஸோ இதை வந்துட்டு நம்ம சேர்த்தி வச்சி நம்ம நாளைக்கு ஒரு ஒரு இடத்துல நம்ம காமிக்கும் போது இந்த மாதிரி நாணயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கம்போது நம்மளுக்குமே ஆச்சரியம் அதேமாதிரி நம்மளோட தலைமுறைகளுக்குமே வந்து ஒரு அது விலை மதிக்க முடியாத ஒரு விஷிமாத்தான் இருக்கும் அதேமாதிரி இப்போன் பார்த்துட்டா இப்போ நான் வந்து இருவதுருபா காய்ன் அந்தமாதிரிலாமே சேர்த்து வக்கிறேன் அதோடய மதிப்பு அப்படியே தான் இருக்கும் ஆனால் அந்த பழைய நாணங் நாணயங்களோடய மதிப்பு வந்துட்டு நம்ம வந்து ஒப்பிட முடியாது அதெலாம் வந்துட்டு விலை மதிக்க முடியாத நாணயமாக வந்துட்டு வரும் காலங்களில் வந்துட்டு மாறிடும் ஸோ அதோடய விலை இவ்வளோதான் அப்படிங்கிறத என்னால் யூகிக்கவும் முடியாது என்னால் சொல்லவும் முடியாது